நமது குடும்பங்களை பாதுகாக்கணுனால் ஃபர்ஸ்டு வந்து விவசாய துறையில் முன்னேற்றம் காமிக்கணும் விவசாயத்துக்கு தேவையான உதவி அனைத்து உதவிகளும் அதாவது கால்வாய்கள் வெட்டணும் மற்றபடி விவசாயிக்கு சலுகை செய்யணும் அரசாங்கத்துலிருந்து அந்த சலுகையும் வந்து இலவச திட்டத்தின் மூலயமாவும் செய்யலாம் இல்லை கடன் கொடுத்து உதவுறதுக்கு முன்னேற்றலாம் முன்னேறலாம் இது எல்லாமே வந்து வங்கியின் மூலமாக அனுப்பலாம் அடுத்தது குற்றம் குறையுதுன்னால் குடிமகன்கள் எண்ணிக்கையை குறைக்கணும் குறஞ்சா தான் குற்றம் குறையும் இல்லைனா குறையாது அது வந்து குடிமகன்கள் எண்ணிக்கை குறைக்கணும்னா மதுக்கடைகள் எண்ணிக்கையை குறைக்கணும் மதுக்கடைகள் வந்து இப்போ இருக்கிறதுல பாதிக்கி பாதி குறைக்கணும் மதுவினுடைய ரேட்டுனையும் அதிகப்படுத்தணும் அப்போதான் வந்து மக்கள் குடிக்கிறதை குறைப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணினா தான் குடிமகன்கள் குற்றம்